மீன் பிடிக்கி மீன் பிடிக்கப் போகுறப்போ ஏரிக்கும் போவாங்க கேணிக்கும் போவாங்க அப்படி போ மீன்பிடிக்க போகிற டைமில் து ஒரு மூங்கில் குச்சியில் தூண்டில் ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க தூண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் கெ மண்ணில் நோண்டி நாக்காம் பூச்சின்னு ஒரு புழுவ எடுத்துகிட்டு போவாங்க அதுக்குள்ளாரே அந்த கொக்கி மாதிரி இருக்கும் அந்த புழுவ அதில் வச்சுட்டு போய் தண்ணியில் போட்டுவிட்டு குச்சியை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்ருப்பாங்க அப்போ வந்து அந்த மீன் வந்து அந்த நாக்காம் பூச்சியை கடிக்கிற டைமில் அந்த இழுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சொடுக்கல் ஏற்படும் அந்த டைம் பார்த்து மீன் பு சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி எடுத்துடுவோம் ஒரு சில டைமில் அது சும்மா கூட இது பண்ணும் ஆனால் முக்கால்வாசி அதே மாதிரி தான் எடு மீன் பிடிக்கிறது